இட்லி சாம்பார் ரசம் இதல்லாம் தமிழ்நாட்டு சைடில் இப்போ கேரளா ஸ்டேட்லாம் தேங்காய் அரைத்து ஊற்றி ஒரு சாம்பார் வைப்பாங்க இது வந்து கேரளா ஸ்டைலில் இப்போ ஆந்திரா சைடு போனீங்கனா அங்கே பார்த்திங்கனா காரம் காரம் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க அது கேரளா சைட் இங்கே தமிழ்நாட்டு சைடில் மசாலா கலந்து எல்லாம் வைப்பாங்க